இக்காலகட்டத்தில் இந்தியா சந்திக்கிற மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சினை என்னன்னா பருவநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தினால் வெவ்வேறு மாநிலங்கள் இந்தியாவிலுள்ள வெவ்வேறு மாநிலங்கள் பாதிப்புக்குள்ளாகிறது இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா வடமாநிலங் வடமாநிலங்களில் வெயில் காலத்தில் அதிகமாகவே வெயில் அடிக்கும் அதேமாதிரி மழைக் காலத்தில் மழை அதிகமாக வரும் குளிர் காலத்தில் எவ்வளோ குளிர் இருக்கணுமோ அவ்வளோ குளிர் இருக்கும் இதே நீங்கள் பார்த்திங்கன்னா தென் மாநிலங்களில் கோடை காலத்தில் வெயில் சுட்டெரிக்கும் மழை காலத்தில் ஓரளவுக்கு மழை பெய்யும் அதுக்கப்புறம் வந்து குளிர்காலத்தில் மிதமான குளிர் இருக்கும் ஸோ இதுபோன்ற வெவ்வேறு வெப்பநிலை மாற்றத்தினால் அது இல்லாமல் காற்றோட மா காற்றோட மாசுத்தன்மை நச்சுதன்மை அதிகமாக இருக்கிறது ஸோ அதனால் வந்து இந்தியாவில்இருக்கிற பாதி ஜனங் ஜனங்களுக்கும் மேலே பாதிப்புக்குள்ளாகிற பாதிப்புக்குள்ளாகின்றன ஸோ இதேமாதிரி டெல்லியில் இரு டெல்லியில் இருக்கிற ஜனத்தொகையில் சென்னை டெல்லியில் இருக்கிற ஜனங்கள் எல்லோருமே காற்று மாசுனால் பாதிக்கப்படுறாங்க டெல்லி மாநிலம் மட்டும் இல்லை அது சுற்றி இருக்கிற பஞ்சாப் ஹரியானா உத்திர உத்திரப்பிரதேஷ் உத்திரகாண்ட் ராஜஸ்தான் ஆகிய மாநில மாநிலங்களிலும் ஜனங்கள் வந்து மிகவும் காற்று மாசுத்தன்மையால் பாதிக்கப்படுறாங்க அதே அது ம அது அது மற்றும் இல்லாமல் தென் மாநிலங்களான தமிழ்நாடு கேரளா ஆந்திரப்பிரதேஷ் கர்நாடகா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் ஆறுகள் வற்றி போ போகின்றன காடுகள் காடுகள் அழிந்து வருகின்றன மலைகள் எல்லாமே குன்றுகளாக மாறிவருகின்றன கடலின் வெப்பநிலை வந்து உயர்கிறது கடலோடய வெப்பநிலை உயர்றதினால பல புயல்கள் கரையை நோக்கி வருகின்றன புயல் வர்றதுனால் மனிதர்களோடய இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்புக்குள்ளாகிறது அதேமாதிரி வருடாந்திர ப பா பருவகாலங்களை நோக்கினால் கோடை மா கோடைகாலத்தில் வர்ற கோடை காலத்தில் வர்ற வெயில் வந்து வெயிலில் வெயிலுக்கு பதிலாக மழை வருது குளிர்காலத்தில் குளிருக்கு பதிலாக வெயில் அடிக்குது மழை காலத்தில் அதேமாதிரி வெயில் சுட்டெரிக்கிறது ஸோ இதுப்போன்ற மாற்றங்களை தவிர்க்கணும் தவிர்க்க வேண்டுமானால் மரத்தை வந்து மரம் வளர்க்கணும் மரத்தை வஎவ்ளோ வ வளர்க்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வஅவ்ளோ மழை மழை வரும் மழை வந்து நம்ம பூமியை காப்பாற்றும்